எனக்கு பிடித்த புத்தகம் என்னெனான்னா பொன்னியின் செல்வன் அதில் கல்கி ரொம்ப அழகாக எழுதியிருப்பாரு நான் நினச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி எழுதியிருப்பாரு அந்த புத்தகத்தில் என்ன ட்விஸ்ட் வைப்பாருன்னா க ஆதித்ய கரிகாலனை யார் கொன்றதுன்னு இது வரைக்கும் தெரியாத அளவு வச்சுருப்பாரு ஆனால் அதே படத்தை இப்போ மணிரத்னம் இது நந்தினி தான் கொன்ற மாதிரி வச்சுருப்பாரு இதில் எது உண்மைனு எனக்கு தெரில என்னோடய குழப்பம் இது மட்டுந்தான் எனக்கு பிடிச்ச திரைப்படம் வந்து பீஸ்ட்டு அதில் என்னோடய தளபதி நடிச்சுருக்காரு அதனாலேயே எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும் என்னோடய தளபதி எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அண்ணன் மாதிரி அவர் எனக்கு டிவியில் பிடிச்ச நிகழ்ச்சி என்னெனான்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸில் அண்ண தம்பி எல்லோரும் ஒற்றுமையா இருப்பாங்க கூட் கூட்டு குடும்பமாக இருப்பாங்க எந்த பிரச்சினையா இருந்தாலும் ஒன்றுக் ஒன்று ஒன்றா இருப்பாங்க எந்த பிரச்சினையும் யாருக்கும் வராத அளவுக்கு வச்சுருப்பாங்க எனக்கு இந்த இந்த நிகழ்ச்சி இந்த புத்தகம் இந்த படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்